ஸ்கூல் காலேஜி இந்தமாதிரி இடங்கனா ஸ்போஸ்ட்க்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியதுவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே வந்து விளையாட்டு ஒரு இன் இன்ட்ரஸ்ட் இருக்கும் இருக்கிறப்ப பார்த்தீங்கனா யாருமே வந்து அதை வந்து மதிக்கல அதனால் அவங்களுக்குன்னு எல்லாமே இப்போ அவங்களுக்கு நான் இந்தமாதிரி அவங்களுக்கு ஸ்போட்ஸில் செ ஸ்போர்ட்ஸில் ஜெயித்து வராங்களா அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டு கப்பு இந்தமாதிரி கொடுத்து என்கேஜ்மெண்ட் பண்ணலாம் என்க என்கரேஜி பண்ணிகிட்டு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து அதிகமாக வந்து வேலை வாய்ப்பும் கொடுக்கலாம் ஸ்போர்ட்ஸில் ஜெயித்து வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு இடமா வரவங்களுக்கு டிஸ்டிக் லெவலு ஸ்டே ஸ்டேட் லெவல் வரவங்களுக்கு வந்து யாருமே முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல இன்றைக்கி ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அதனால் அவங்களுக்கு வந்து சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் மெயின்னு யாருமே கொடுக்கவே இல்லை சாக்ஸு ஷூ ஷூ க்லௌவுஸு இதை மாதிரிலாம் வந்து சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸு நம்மளுக்கு செய்து கொடுத்தா நல்லா இருக்கும் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலேயும் சேரி காலேஜிலேயும் சேரி இது ஸ்கூல் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா பீட்டி பீரியட் இருக்கா அந்த டயத்தில் வந்து வந்து இப்போ மேக்ஸ் எடுக்கிறோம்னா மேக்ஸ்ஸு ஃபிசிக்ஸ் எடு இது எடுக்கிறோம்னா எடுக்கலாம் அப்படி வேறு பாடம் திட்டம் அப்படியே இருக்கா அவங்க வந்து நான் அந்த பீரியட்டில் படி க்ளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து முக்கியத்துவமே கொடுக்குறதில்ல அதனாலேயே இருக்கிற ஸ்போர்ட்ஸ் வந்து குறஞ்சிக்கிட்டே வருது அதுக்கு வந்து ஃபஸ்ட் டயம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுதான் எல்லாம் இந் எல்லாமே மாறும் ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இடத்துக்கு வரும்